ஆறு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணுத்தெட்டு இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி ஒன்று இருபத்தி ஏழு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணுற்றி ஆறு பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இரண்டு இருபத்தி மூணு நான்கு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டு